நான் வந்து டெய்லி காலையில ஓடுற ஆளுங்க எப்போவுமே ஒரு அஞ்சரை மணி டூ ஆறு மணிக்குள்ள எந்திரிச்சேன் அப்படின்னா போய்ட்டு ரன்னிங் போய்ட்டு நான் மட்டும் இல்லை பசங்களோட சேர்ந்து தான் போவோம் நாங்கள் மூணு பேர் த்ரீ இடியட்ஸுங்கற மாதிரி மூணு பேர் கேங்கு நாங்கள் மூணு பேர் சேர்ந்து தான் போவோம் போனால் ஓடிட்டு ஜாகிங் மாதிரி போய்ட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் வந்துட்டு ம மீதி வேலையெல்லாம் பார்ப்போம் நாங்கள் எனக்கு காலையில தான் ஒடுறது பிடிக்கும் ஏன்னா மா மா சாயங்காலம் எல்லாம் நம்ம ஒர்க்குக்கு போய்ட்டு வந்தோம் அப்படின்னா டயர்ட் ஆயிடுவோம் அதுக்கு மேலே ஓடுறதுக்குலாம் நமக்கு மைண்ட் செட்டே வராது காலையில எந்திரிச்சேன் அப்படின்னா ஓ மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உடம்பும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த டைம்ல ஓடும் போது தான் நமக்கெலாம் நல்லா இருக்கும் மைண்டு உடம்புன்றத விட காலையில தான் க்ளை ஓடுறது க்ளைமேட் நல்லா இருக்கும் சாய்ங்காலம் எல்லாம் ஓடுற க்ளைமேட் இருக்காது அதனால் காலையில தான் டெய்லி விடிய காலையில எந்திரிச்சோம் அப்படின்னா ஜாகிங் மாதிரி போய்ட்டு வந்துடுவோம் நாங்கள் எப்படியும் ஒரு குறஞ்சது ஒரு மணி நேரம் டூ முக்கால் மணி நேரம் டூ ஒரு மணி நேரம் நாங்கள் ஓடுறதுக்கு மூணு கிலோ மீட்டர் ஓடுவோம் போய்ட்டு ரிட்டன் வந்துடுவோம் அதுக்கு வந்து எங்களுக்கு குறஞ்சது ஒரு முக்கால் மணி நேரம் டூ ஒரு மணி நேரம் ஆகும் அவ்வளோ தான் நம்ம அதுக்கு பெருசாக எதுவும் சேம் டைம் செலவு பண்ணுறதலாம் இல்லை டெய்லியும் நான் ஓடுவேன் அது வந்து ஏன் எப்படி நான் டெய்லியும் மிஸ் பண்ணாமல் ஓடுறேன் அப்படின்னா நம்ம முத நாள் ஓடுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் முத தடவ நம்ம டெய்லி காலையில எந்திரிக்கணும் இவ்வளோ நேரம் எந்திரிக்கிறதே நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது இவ்வளோ சீக்கிரமாக எந்திரிக்கிறத்துக்கு எந்திரிச்சிக்கு இவ்வளோ காலையில எந்திரச்சு ஜாகிங் வேற போகணுமா அப்படின்னு நினச்சா அதுவுமே கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் என்ன நான் டெய்லி ஜாகிங் போய்ட்டு வந்தேன் அப்படின்னா அதுக்கு மேலே என்னோட அன்றாட வேலைகள்லாம் செய்கிறத்துக்கு என்னோடய உடம்பு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் எந்த ஒரு சோம்பேறித்தனமோ இல்லை எந்த ஒரு சோர்வும் இல்லாமல் என்னோடய மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் என்னோடய பாடியும் வந்து அந்த நாளைக்கு நான் என்னென்ன வேலை செய்யணுமோ அந்த வேலைக்கு எல்லாமே ஏற்ற மாதிரி என்னோடய பாடி வந்து இப்போ ரிலாக்ஸாக இருக்கும் அதனாலயே வந்து நான் அதில் இன்ஸ்பைர் ஆயே நான் டெய்லி ரன்னிங் போய்ட்டு இருக்கேன் ஒரு நாள் போகுல அப்படின்னா கூட நமக்கு ஏதோ ஒரு மாதிரி யோ மைண்டோ இல் ஒரு மாதிரி டவுன் மைண்ட் டவுனாக ஃபீல் ஆகுற மாதிரியே இருக்கும் அதுக்காகவே நான் வந்து டெய்லி ஜாகிங் போய்ட்டு வந்துடுவேன் ஜாகிங் போகிறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது அதை பெனிஃபிட்லாம் வந்து நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால ஜாகிங் வந்து ஒரு நாள் கூட போகாமல் இருக்க முடியாது ஆரம்பத்தில் பண்ணும் போது கஷ்டமாக தான் இருக்கும் போக போக நம்மளே பழகிக்குவோம் அதோடய பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம உடம்பு வந்து பார்க்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை மிஸ் பண்ண மாட்டோம் நான் அந்த மாதிரி தான் நான் வந்து டெ டெய்லி ஜாகிங் போய்கிட்ருக்கேன் அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் டெய்லியும் நான் ஓடிகிட்ருக்கேன்